நான் என்னோட டிவியில் எப்போதுமே வணிகம் சம்மந்தமான சில திரைப்படங்கள் இல்லை அது சம்பந்தமா நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள பார்ப்பேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிதான் ஷார்க் டேங்கு இந்த ஷார்க் டேங்க்கில் அந்த வணிகம் செய்யக்கூடியவங்களோட முதலாளிகளை கூட்டிட்டு வந்து அவங்க என்னென்ன மாதிரியான வழி முறைகள பயன்படுத்துகிறாங்க அவங்க எப்படி ஜெயித்தாங்க அவங்களோட சொந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க எப்படி ஒரு வணிகத்தில் ஒரு சிக்கல் இருக்குன்னா அது எப்படி ஒடைச்சி அவங்க மேலே வர்றாங்கங்கிறது வந்து எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அவங்க ஒரு தொகுப்பாக எடுத்து போடுவாங்க அதோடு அவங்க கிட்டே எப்படி கேள்வி கேக்கிறாங்கங்கிறதே ஒரு விதமாக கேட்பாங்க அவங்க வணிகம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா படித்தவங்களா இருக்கிறங்காட்டிக்கி அவங்களோட இதலாம் அவங்க கரெக்டாக இருக்காங்க எப்படி அந்த துறையை எப்படி வளர்த்து கொண்டுட்டு வர்றாங்க இல்லைன்னா அவங்க எப்படி இந்தளவுக்கு பெரிய ஆளாக ஆனாங்கங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பாக இருக்கும் அதை வச்சு மற்றவங்களும் எப்படி பணக்காரங்க ஆகலாம் இல்லை எப்படி ஒரு பெரிய இடத்துல போய் நம்ம நிர்வாகம் பண்ணலாம்னு கத்துக்கறதுக்கு ரொம்ப பயன்பாடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு இந்தமாதிரியனா நிகழ்ச்சிகள் பலருக்கு பிடிக்காட்டியும் வாழ்க்கையில சாதிக்கணுன்னு நினைக்க கூடியவங்களுக்கும் நல்ல நெலைமைக்கி போணும்னு நினைக்க கூடியவங்களுக்கும் இது ரொம்பவும் ஒரு ரசனையோடு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிதான் இந்த நிகழ்ச்சியிலயே கேள்வி கேக்கிறவங்க ஒரு பாரபட்சம் பார்த்தோ இல்லை ஏற்கனவே எழுதி வச்சலாம் அவங்க பண்ணமாட்டாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு உண்மையாக நேரடியாக கேட்பாங்க அவங்க நேரடியாக முதலாளிகள் பதில் சொல்வாங்க அதனால நிகழ்ச்சி ரொம்பவும் நல்லாயிருக்கும் ரொம்ப மக்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் வணிகம் செய்யணுன்னு நினைக்கக்கூடிய அவங்களுக்கும் சரி இல்லை சிறுத்தொழில் செய்ய கூடியவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தோணும் அதனால அவங்களுக்கே இது ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது